தொழில்நுட்ப வணிகம் வளர்ச்சி அடைந்த தமிழ்நாட்டில் உள்ள முக்கியமான தொழில்நுட்ப பூங்காக்கள் சென்னையில் இருக்குது அந்த ஆதரவு திட்டங்கள் பார்த்திங்கன்னா மெட்ரோ ரிசெர்ச் பார்க் இன்டர்நேஷ்னல் டெக் பார்க் இந்த மாதிரி நிறைய இருக்குது இந்த பூங்காக்கள்லாம் பார்த்திங்கன்னா எது தொழில்நுட்ப வணிக வளர்ச்சி அதிக அளவில் தமிழ்நாட்டுல அதிகமாக இவங்க இந்த திட்டங்கள் மூலிமா வந்து பார்த்தீங்னா இம்ப்ளீமெண்ட் பண்ணுறாங்க இவங்களலாம் இம்ப்ளீமெண்ட் பண்ணுறாங்கனா இது வணிகங்கள் வளர்ச்சி அடையணும் அப்படின்றதுக்காக தமிழக அரசு வந்து இந்த ரெண்டு பெரிய பூங்காக்களை அமைச்சிருக்காங்க இந்த பூங்காக்கள் மூலிமா நம்ம அதிகமான துரிதமாக செயல்படுகின்ற தொழில்நுட்பங்களை நமது தமிழ்நாட்டுல உருவாக்கி அதன் மூலிமா நம்மளுடைய தமிழ்நாட்டு வளர்ச்சியை வந்து நம்மளால காண்பிக்க முடிகிறது தமிழ்நாட்டுல உள்ள முக்கியமான மெட்ராஸ் ரிசெர்ச் பார்க் இன்டர்நெஷ்னல் இன்டர்நேஷ்னல் டெக் பார்க் இதல்லாம் வந்து பார்த்திங்கன்னா துரிதமான தொழில்நுட்பங்களை எப்போ எப்படி நம்ம வந்து தமிழகத்துல உருவாக்கி அதன் மூலிமா மென்பொருள் வளர்ச்சியை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக இது ஆரம்மிக்கப்பட்டது மிகவும் சிறப்பாக போய்ட்டு இருக்குது இந்த பூங்காக்களை சிறப்பாக போய்ட்டு இருக்கனால நம்ம தமிழ்நாட்டுல பார்த்திங்கன்னா இல்லாத தொழில்நுட்பமே கிடையாது அந்த அளவுக்குல முன்னேற்றம் அடைஞ்சி நம்ம போய்ட்டு இருக்கோம் இதனால் பல நாடுகளில் இருந்து வரக்கூடிய சவால்களை நம்ம இந்த தொழில் தொழில்நுட்ப பூங்காக்களை கொண்டு நம்ம வந்து இதில் நம்ம வந்து ஆதரித்து நம்ம வந்து இதில் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இதுலேயும் ரொம்ப சக்ஸாக போய்கிட்டுருக்கு